நான் கூடைத்தொழில் ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஆரம்பத்தில் இருந்து பரம்பரையாக இந்த தொழில் செஞ்சு வருகிறோங்க எங்களுக்கு வீட்டுக்குத் தேவையான பொருட்களை நாங்களே தயாரிச்சுக்குவோம் கோயிலுக்குப் போகிறதுனா தேங்காய் பழம் கொண்டு போகிற மாதிரி கூடை செஞ்சுக்குவங்கோ அப்புறம் குழந்தைக அந்த கடல பொரி போட்டு சாப்பிற மாதிரி செஞ்சுக்குவோம் அதே வந்து அடுத்த பக்கத்து வீட்டு குழந்தைக எதாவது பிறந்த நாள் கூப்பிட்டாங்கனா நாங்கள் அதே மாதிரி அந்த கலைப்பொருள் அந்த பொட்டிக்கூடை பொரி சாப்பிற மாதிரி நம்ம குழந்த சாப்பிற மாதிரி அதுவும் சாப்பிட்டு அது மாதிரி அதை பரிசாக கொடுப்போம் அதே மாதிரி அவய என்னவ அவய எங்கள் வீட்ல எதாவது விசேஷம்னால் பழைய காலத்து எனக்கு ரஞ்சம் படம் பிடிக்கங்கோ கேப்டன் ரஞ்சன் அவர் அவருடைய ஃபோட்டாேவை வச்சு நம்மளுக்கு பரிசாக கொடுப்பாங்கோ அதை அவிகயோட நினைவா வச்சுக்குவோங்க ஏ இது மாதிரி இப்போது இதுவரையிலும் இந்த கைப் பொருளுக்கு வ செய்கிறது வந்து அதாவது கைப்பொருள் அவரவர் செய்கிறக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரியும் பிற்காலத்தில் இந்த இது மாதிரி பொருட்கள் வளருதுக்கான உதவியாவும் இருக்குமுன்னு நம்பித்தாங்க இந்த தொழில் செஞ்சு வர்றோம் இன்னமும்